எ எனக்கு வந்து ரொம்ப பிடித்த பருவம் அப்படினு பார்த்திங்கன்னா மழை மழைக்காலத்தில் வர மழை பருவம் தான் அந்த மழை பருவத்தில் நல்லா மழை பெய்கிறது அடை மழையாக பெய்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு வந்து மழை பெஞ்சா வந்து அவங்களோட ரெகுலராக செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய முடியாது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அப்படினு நினைப்பாங்க இப்போ ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மழைக்காலம் தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் இந்த உலகத்தில் மழை பெஞ்சா தான் எல்லாமே செழிப்பாக இருக்கும் தாவரங்களிலேந்து ஆடு மாடு விலங்குகள் எல்லாமே வந்து இது மழையை நம்பி தான் இருக்கும் விவசாயம் விவசாயம் வந்து மழை இல்லைனா இந்த உலகத்தில் விவசாயமே கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படினு பார்த்திங்கன்னா இந்த மழைக்காலம் தான் இந்த மழைக்காலம் மழைக்காலத்தினால பார்த்திங்கன்னா வெறும் விவசாயம் மட்டும் இல்லை நம்ம அனைத்து மக்களோடய தண்ணீர் தேவைகள் மட்டும் இல்லாமல் வன விலங்குகளோடு ம தண்ணீர் தேவைகளும் இந்த மழை காலத்தில் தான் கிடைக்கும் மற்ற கோடைக் காலத்தில் வந்து இது கிடைக்காது ஸோ அதனால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பருவம் அப்படின்னா அது மழை மழை பருவம் தான்